எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா வந்துவிட்டு வைக்கிறாங்க ஸோ வச்சாலும் வந்துவிட்டு அதில் என்ன அப்படீன்னா அதுவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் இருக்கு இப்போ எக்ஸாம்ஸ் அதுக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்துருச்சு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் காம்படீஷன் வந்துருச்சு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்துருச்சு அது வந்தாலும் என்ன எப்படி அப்படீன்னா அதுக்கும் வந்துவிட்டு ஒரு பேட்டர்ன் கொஷின் பேட்டர்ன் மாதிரி கொடுத்து அதை வந்து படிக்க சொல்கிறாங்க ஜென்ரலாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்றாங்க ஜென்ரல் கொஸ்டின்ஸே ஃபுல்லாகவே வந்துவிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்காகவே இருக்கு ஒரு இதை பார்த்து படிக்க சொல்கிறதாவே இருக்கு அப்புறம் நான் முதல்வன் திட்டம் அதில் வந்து என்ன அப்படீன்னா நிறையவே வந்துவிட்டு பாட பயிற்சி இதுவாக தான் இருக்கு ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் கேட்டால் எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்ன்ட்டு கிடையாது ஸோ ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் கேட்டால் அதை வந்து எதிர்கொள்கிற இது வந்து இருக்கும் அதுதான் வந்துவிட்டு எதிர்கொள்கிற சவாலாக வந்துவிட்டு இருக்கு இளைஞர்கள்